புது டெக்னாலஜிஸ் இதைப் பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப விருப்பம் என்னோட எல்லாம் தெரியும்ன்னு நெனச்சு நம்ம நெனைச்சிக்குவோம் ஆனால் பார்த்தா ஒன்றுமே நமக்கு தெரியாது அவ்வளவுக்கா நம்மலாம் எல்லாம் தெரியும் தெரியும்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் போல் அதனால் புது புதுத் தொழில்நுட்பங்கள் எல்லாம் பற்றி புது டெக்னாலஜி புது சிஸ்டம் ஒர்க்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தெரியல அவ்வளாக்கா சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால தொழில் எப்படி செய்யணும் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு என்ன இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி யாரைப் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பம் விருப்பப்பட்ட ஒரு செயல் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாம் ஐடியா தெரியும் அப்படி பண்ணால் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அதை ட்ரை பண்ணணும் எப்டியாவது யார்ட்டயாது கேட்டாவது தெரிஞ்சுக்கணும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணணும்